எனக்கு வந்து பைக் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைங்க அதே மாதிரி பைக்கும் வாங்கிட்டன் ஆனால் இந்த ரேஸ்சுக்கு எல்லாம் நான் இந்த மாதிரி எல்லாம் போனது கெடயாது ஆனா சின்ன வயசுல பைக் ஓட்டும் போது எனக்கு முன்னாடி யாராவது பைக்கில போனால் எனக்கு ஆவாதுங்க அவங்களை ஃபர்ஸ்ட்டு சைடு வாங்கணுன்ட்டு தான் ஃபாஸ்ட்டாக போய் அவங்களை சைடு வாங்கிட்டு போவேன் அது சின்ன வயசாக இருக்கும் போதும் அப்படியே இருந்தேன் ஆனால் எப்போ வயசான பின்னாடி எப்போமே தனியாக பைக்கில போக தான் விரும்புவேன் ஏன்னா அதாவது வேறு ஆளுங்க யாராவது பக்கம் உட்காந்துருந்தா அவங்க கூட பேசிவிட்டு கவனம் வந்து சிதறிடும் ரோடு மேலே இருக்காது அதனால் நான் என்னைக்கும் சிங்குலாக போக தான் விரும்புவேன் அந்த மாதிரி போனால் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது கூட எந்த இதுவும் கிடயாது அதனால் இப்போ வந்து தனிமையாக ஓட்டுறதுக்கு தான் நான் ரொம்ப விரும்புறேன்